ஒரு கலை படப்ப படைப்பை வந்து அதாவது பெயிண்டிங்கை நான் இங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் திங்க் பண்ணுவேன் எந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து எண்ண ஓட்டங்களை கொண்டு வருவேன் என்னோடய எண்ண ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு இயற்கை சம்மந்தமானதோ இல்லது ஒரு தனிமையை சம்பந்தமானதோ இன்னது வ அல்லது வலிமையை சம்பந்தமானதோ இந்த மாதிரி சம்பந்தப்பட்டதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தலைப்பை நான் எடுத்துக்கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங் பண்ணுவேன் இப்போ என்ன இயற்கை நான் எடுத்துக்கிட்டேன் என்னோடய கற்பனை வந்து வேற விதங்கள்ல இருக்கும் என்ன மாதிரி இருக்கும்னா ஒரு இடத்துல ஒரு நேச்சர் இருக்கும் ஒரு மலை இருக்கும் ஒரு ஆறு ஓடும் அது பக்கத்தில் வாத்து இருக்கும் அது பக்கத்தில் வயசான ஒரு தாத்தா ஒரு பென்ச்சில் இருப்பாங்கள் இந்த மாதிரி கற்பனைகளை வந்து நான் வளர்த்துக்கொள்வேன் அது பக்கத்தில் மரங்கள் இருக்கலாம் இல்லது கொடிகள் ஏதாவது செடிகள் இருக்கலாம் அந்த மரத்து மேலே குருவிகள் வந்து கூடு கூட்டி இருக்கலாம் இந்த மாதிரி என்னோடய எண்ண ஓட்டத்தை ஒவ்வொன்றையும் முதல்ல கொண்டு வருவேன் அதுக்கப்புறம் என்னென்னா எண்ண ஓட்டம் இப்போ நான் இயற்கையே நான் எடுத்துக்கொள்கிறேன் இந்த மாதிரி நான் எண்ணத்தில் வச்சிருக்கிறேன்னு வச்சு இந்த மாதிரி எண்ண ஓட்டத்தில் இருக்கிற என்னோடய ஓவியத்தில் வந்தும் முதல்ல நான் எடுக்கிறது என்னென்னா பேப்பரை எடுத்து கொள்வேன் பேப்பர் ஒயிட் பேப்பர் எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா பென்சில்ல நான் சொன்ன மாதிரி மலைகள் தொடங்குவேன் மேகங்கள் வைப்பேன் அதுக்கப்புறம் பறவைகள் அதுக்குப்பிறவு ஆறுகள் அதுக்குப்பிறவு மரங்கள் ஒரு வயதான பெரியவர் அவர் யா அது மேலே இருக்கிறாருன்ற மாதிரி நான் பென்சில்ல முதல்ல வரையுவேன் அதுக்குப்பிறகு அதுக்கு ஒரு டார்க்காக கொடுக்க வேண்டிய என்னென்ன வண்ணங்கள் வந்து அதுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் தேர்வெடுப்பேன் இப்போ என்ன மலைகள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை கலரோ மலைகள்ன்றப்போ பச்சை கலர்ல இருக்கும் அதுக்குப்பிறகு சில மலைகள் வந்து காஞ்ச மலையாகவோ இல்லை பச்சை என்னோடய எண்ண ஓட்டம் என்ன மாதிரி இருக்கும்னா ஒரு பச்சை பச்சைன்னு செழிப்பான ஒரு மலைகளாக இருக்குது அந்த மலைகளுக்கு வண்ணம் தீட்டுவேன் அதில் சின்ன சின்னதாக ஒரு இலைகள் பூத்த மாதிரி சின்ன சின்னதாக ப்ல கருப்பு கலர் மையை வச்சு நான் அந்த மாதிரி போடுவேன் மேகங்கள்ன்றப்போ ப்ளூ கலர் வச்சு ப்ளூ கலர் ஸ்கெட்ச்சு கொடுத்துட்டு அதுக்கு உள்ள லைட்டாக பெயிண்டிங் கொடுப்பேன் அதுக்குப்பிறவு மேகம் ஃபுல்லும் சின்ன சின்னதாக நீ லைட் ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்து அந்த மாதிரி ஒரு வண்ணத்தை ஏற் ஏற்படுத்தி அதுக்குப்பிறகு ஆர்க்கு அதுக்குப்பிறகு அந்த நாற்காலி வயதான ஒரு உட்காந்திருக்கிற பெஞ்சு வயதானவருக்கு என்னென்ன கலர் கொடுக்கணும் மரத்துக்கு என்ன மாதிரி கலர்லாம் கொடுக்கணுன்ற மாதிரி தொடங்கி என்னோடய ஓவியத்தை இந்த மாதிரி வரைவேன் இதுதான் என்னோடய பெயிண்டிங் அதாவது கலைப்படைப்பு இதுதான் என்னோடய ஆரம்பமும் முடிவுமாக இருக்கும்